என்னோடய வாஷிங் மிஷினில் துணி அதிகமாக போட்டால் அழுக்கு சரியா போகிறது கிடையாது ஆனால் கரண்ட்டு பில்லு மட்டும் நிறைய இழுக்குது சோப்பு தூள் நிறைய இழுக்குது ஆனால் அந்த சுத்தம் வந்து அவ்ளோவா வரது கிடையாது கையில் துவைக்கிற மாதிரி